எங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் வந்து நெல் வந்து அதிகமாக இருக்கு நாங்களே சும்மா ஒரு மூணு ஏக்கர் வச்சி இருக்கோம் ஒரு ஒரு சாக்கை வந்து நெல் வந்து நாங்கள் மூவாயிரத்து முன்னூறுவாய்க்கு விற்கிறோம் அதிகமாக பிராஃபிட் கிடைக்க மாட்டேங்கிது நெல்லுனால எங்களுக்கு அதிகமாக பிராஃபிட் இல்லை அதிகமாக லாபம் கிடைக்க மாட்டேங்கிது காரணம் வந்து மழை பேஞ்சுச்சின்னா தண்ணி உள்ளக்க போயிவிடுது கருதறுக்கிற வண்டியோட வாடகையும் அதிகமாக இருக்கு அதுவும் இல்லாம அதுக்கு கொடுக்க வேண்டிய உரங்கள் தீவன உரம் அதிகமாக போட வேண்டியதாக இருக்கு மருந்து நிறையா தெளிக்க வேண்டியது இருக்கு அதுக்கு மட்டும் இல்லாம கோதுமை கோதுமை வந்து கோதுமை வந்து அதிகமாக இங்கே நாங்கள் வச்சிருக்கலை எங்கள் ஏரியாவில ஓரளவு நல்ல விளைச்சலில் தான் இருக்கு அது மட்டும் இல்லாம நாங்கள் வந்து காய்கறி தோட்டம் வச்சி இருக்கோம் தக்காளி மற்றும் சாரி தக்காளிங்கிறேன் பாருங்கள் வெண்டிக்காயும் வாழை தோட்டமும் இருக்கனால வாழை வாழப்பழத்தை பிடிங்கி விற்றுருவோம் வாழை மரத்தை வந்து உள்ளக்க இருக்க வாழத்தண்டை எடுத்து நாங்கள் விற்போம் அதனால எங்களுக்கு கொஞ்சம் பிராஃபிட் கிடைக்குது எங்கள் ஏரியாவில அதுக்கு தகுந்த இடம் உண்டு வாழைப்பழத்தையும் விற்போம் இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதிகமாக பிராஃபிட்டும் கிடைக்கும் வேறு என்ன பழங்கள் பொறுத்தளவு எலும்பிச்சம்பழம் வந்து எலுமிச்சை மரம் இருக்கு அதனால் எலுமிச்சம்பழம் வந்து அந்த சீசன் டையத்தில் மட்டும் கிடைக்கும் ஏப்ரல் மே அந்த டைமிங்கில் கிடைக்கும் அந்த எலுமிச்சம்பழமும் குறிப்பிட்ட காலத்தில் விற்கலாம் நல்ல ஓரளவு குவாலிட்டியானதாக இருக்கும் எங்கள் ஏரியா சைடு